நான் என் வாழ்க்கையில் அதிகமாக மதிக்கிறது என்னோடய ஜாப்பை தான் நான் வந்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ என்னோடய ஜாப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் அந்த ஜாப் ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னா தினமும் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்கான தேடல் எனக்கு இருக்கும் ஸோ ஒரே மாதிரியான பிராப்ளம்ஸ் வராது எல்லாத்துக்கும் ஸோ ஒரு யூஸருக்கு சிஸ்டம் ஆன் ஆகலைன்னு வரும் ஒரு யூஸருக்கு சிஸ்டம்ல ஸ்லோவாக இருக்குதுன்னு வரும் ஒரு யூஸர் சிஸ்டம் ஹேங் ஆகுதும்பாங்கள் ஸோ ஒரு இதை மாதிரி ஒவ்வொரு யூஸர்க்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இஷ்யூஸ் வரும் ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இஷ்யூஸ்க்கு நான் விடை தேடுறப்ப என்னோடய தேடல் அதிகமாக இருக்கும் அதனால என்னோடய ஜாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும்